எங்கள் ஊரில் பார்த்திங்கனா சுற்றுலாப் பயணினா ஒரு பத்து கிலோ மீட்ரு இருபது கிலோ மீட்ரு சுத்தம் பார்த்திங்கனா ஒரு ஐம்பது கிலோ மீட்ரு போகணும் அப்படி பார்த்திங்கனா சின்னாறு அணை கேஆர்பி டேம் கேசர்குழி டேம் தூல்செட்டி ஏறி இந்த பகுதிங்கள்லாம் வந்து நல்லா பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெம்ப நல்லா இருக்கும் போயிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கலாம் அங்கே வந்து போய் நல்லா குளிக்கலாம் நல்லா தண்ணியில் விளையாடலாம் நல்லா வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரெம்ப தூரம் தான் இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல பிளேஸ் நல்லா வந்து சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருவாங்கள் இடம் வந்து ரெம்ப நல்லா வசதியாக இருக்கும் போடல போகலாம் அப்புறம் பார்த்தோம்னா காலைல மிதிக்கிற மாதிரி போட் அதெல்லாம் இருக்கும் கேஆர்பி டேமில் நல்லா வந்து பார்க்கலாம் ஒரு ஏறி மாரி இருக்கும் அதுக்குள்ளேலாம் நல்லா விளையாடுவோம் குளிக்குவோம் போவோம் வருவோம்